இப்போ பார்த்தீங்னா எங்கள் கோயம்புத்தூர்ல வந்துங்க ரொம்ப சூப்பர் சூப்பரான சுற்றி பாக்கிற இடமெல்லாம் நிறைய இருக்குங்க நாங்கள் வந்து ஈசா யோகா மையம்ன்ட்டு ஒரு கோவிலுக்கு போனோம் அங்கே வந்து ரொம்பவும் அமைதியாயிருக்கும் இடம் பாக்குறதுக்கு சுற்றி சுத்துவட்டாரம் பூராவும் தோட்டம் மாதிரி நல்லா தென்னை மரமெல்லாம் சூப்பராயிருக்கு பாக்குறதுக்கு அமைதியாயிருக்கு அப்றம் அங்கே உள்ளே போய் நாங்கள் தியானமெல்லாம் பண்ணோங்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு கொலுசு சத்தம் கூட கேட்கக் கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க நாங்கள் ரொம்பவும் அமைதியாக போய் எல்லாம் குடும்பத்தோடு எல்லாம் சொந்தக்காரங்க ஃபிரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோங்க நல்லா இருந்துச்சுங்க இங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்றம் வந்தோங்க அப்றம் மருதமலைன்ட்டு முருகர் கோவிலுக்கு போனோம்ங்க அங்கே வந்து மலை மேலே வந்து நடந்தே போனோம் நல்லா ஜாலியாக ஸ்நாக்ஸ்ஸுல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவும் ஜாலியாக இருந்துச்சுங்க போறதுக்கு போய் நல்லா முருகனை நல்லா தரிசனம் பார்த்துங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்பறம் வீட்டிலிருந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் டிஃபன்லாம் கொண்டு போய்ட்டோம் எல்லாம் ஒரு இடத்துல உக்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாகலாம் இறங்கி வந்து எல்லாம் ஸ்நாக்ஸ்ஸுல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிகிட்டு வந்தோங்க குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோசமாக இருந்தாங்க அங்கே போகங்காட்டி அப்புறங்க இன்னொரு எடம் வந்துங்க வெள்ளியங்கிரி மலைன்ட்டு அங்கே போனோம் அங்கே வந்து நல்லா மழைன்னா பயங்கரமாக நெத்து குத்துலாம் ஒரு மாதிரியா படிக்கட்டுலாம் ரொம்பவும் பயங்கரமாயிருக்குங்க அங்கே வந்து ஜென்ஸ் மட்டும்தான் மலை மேலே ஏறுவாங்க நாங்கள்லாம் வந்து கீழேயே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள்லாம் வந்துருவோங்க ஆனால் ரொம்பவும் கஷ்ட்டப்பட்டு தடியாளாக இருக்காங்கள்ல அதெல்லாம் வெச்சுதான் சப்போட்டுக்கு அதெல்லாம் வெச்சு தான் மேலே ஏறி சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அது வந்து பார்த்தீங்கனா பௌவுர்ணமி அந்தமாதிரி டைமில் போனால் நல்லா நைட்டில் தான் ஜாஸ்தி ஏறுவாங்க நல்லா இதாருக்குமாம்ங்க வெளிச்சமாக இருக்குமாம் இந்த பௌவுர்ணமி வெளிச்சத்தில் போனால் ரொம்ப நல்லது மேலே போய் சாமி கும்பிடும்போது விடிஞ்சிருமாம் நைட்டில் ஏறதுக்கு ஆரம்பித்தா அது நல்ல ஒரு அனுபவம் எங்கள் வீட்டுலல்லாம் அப்பாங்க அண்ணா எல்லா சொந்தகாரங்க போய்ருக்காங்க எங்கள் வீட்டில் வீட்டுக்காரும் போய்ருக்காரு எல்லாம் சொல்வாங்க ஆனால் நாங்கள்லாம் கீழேயே கும்பிட்டுட்டு வந்துடுவோங்க ஆசையாயிருக்கும் எல்லாம் ஃபோனில் ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க அப்பறம் வந்து திருமூர்த்தி மலைன்ட்டு அங்கே பூராவும் ஆறு மாதிரி இருக்கும்ங்க ஒவ்வொரு இடத்துல வந்து குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கும்ங்க அந்த மாதிரியெல்லாம் வரும் அங்கே முருகர் தான்ங்க அங்கேயும் போய்ருக்கோம் அந்த இடம் நல்லாயிருக்குங்க பாக்கறதுக்கு